ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்து ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி ஆறு பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்று